கடலில் போயிவிட்டு மீன் பிடிக்கிறது ஒரு சாகசமான ஒரு ஒரு விஷயம் கடலில் வந்து மீன் பிடிக்கிறதுனால என்னென்ன வரும் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது கடலில் இப்போ சுனாமி வந்தால் கூட கடலுக்கு ஓரங்களில் வந்து ஃபோனு எதுவும் எடுத்துட்டு போயிருந்தாலும் சிக்னல் எதுவும் கிடைக்காது சுனாமிலாம் வந்துட்டுன்னா அவங்க இருக் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னா வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் போ போனவங்க வீட்டுக்கு வந்தால் மட்டும் தான் தெரியும் கடலில் மீனை பிடிக்கிறவங்க வந்து பெரிய சிக்கலில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் பெரிய ஏழப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க இது சாக அன்னைக்கு சமச்சால் தான் அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது அவங்க அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க அவங்களோட அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்துட்டு தான் இப்போ கடல்குள்ளேலாம் போகறாங்க அவங்களுக்கே தெரியும் நம்ம வருவோமுல வரமாட்டமுல அதான் அந்த டவுட்டில் தான் போவாங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை பார்த்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் போனா தான் அடுத்த வேளை நம்ம குடும்பங்கள் சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போவாங்க ஆனால் அது போயிட்டு போயிட்டு வரதே பெ பெரிய அட்வெஞ்சராஸ் அட்வெஞ்சராக இருக்கும் ஏன்னா கடலில் என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம நிலத்துல இருந்துகிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் அங்கே கடலில் போயிட்டு என்ன நடக்குதுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது நிலத்துல கூட இப்போ இப்போ எங்கேயாவுது போயிட்டு எங்கேயாவுது ஒரு சென்னையில் இப்போ ஆக்சிரெ இப்போ வாம் அடிச்சிவிட்டு வேறு எதாச்சும் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு எங்கே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிரும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸில் நடக்குது அந்த பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால அதைய கண்டுபிடிச்சிட்லாம் ஆனால் கடல்லலாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது கடலில் வந்து பெரிய சிக்கல் இருக்கு நெட்ஒர்க் கவரேஜ் இருக்காது அப்புறோம் ஆளுங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆளுங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆளுங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க